நான் வந்து யோகா வகுப்பில் வந்து நான் கலந்திருக்கேன் அது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு இப்போது போகிறப்ப கொஞ்சம் விருப்பமில்லாமல் அந்த மாதிரி தான் போன அதுக்கப்புறம் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பிடிச்சனால எனக்கு ஓகே ஆயிடுச்சா அப்புறம் யோகா கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் வந்துடுச்சு யோகா மேலே எல்லாம் நிறைய பேர் யோகா செய்ய செய்ய இப்போ நானும் அதே மாதிரி போய் ப பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு அதில் இன்ட்ரஸ்ட் அதிகமாச்சு அப்புறம் யோகாசனம் செய்யும் போது எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் கிளாஸ் போன யோகா கிளாஸ் நல்லா தான் இருந்துச்சு கிளாஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போய் உக்காந்துருக்கணும் ஒரு மேட்டு ஒன்று எடுத்துட்டு போயிடனும் யோகா மேட்டு எடுத்துட்டு வர சொல்லுவாங்கள் அவங்களே அப்போ இல்லைனா அவங்களே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக விற்பாங்க அது நம்ம வாங்கி அங்கே கூட நம்ம செஞ்சுக்கலாம் அது ஒவ்வொரு கிளாஸ்ல யோகா மேட்டிருக்காது ஃப்ளோர்லயே யோகா மேட்டு போட்டிருப்பாங்க மேட் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க நம்ம போய் அந்த யோகா மட்டும் செஞ்சுகிட்டு வந்தால் போதும் நாங்கள் போனது பார்த்திங்கனா தனியாக நாங்கள் மேட்டு வச்சு தான் செய்யணும் ஒவ்வொருத்தராக தனித் தனியாக அது மாதிரி நாங்கள் செய்யும் போது அது டீச்சர் யோகா சொல்லிக் கொடுக்குறவைங்க வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க ஆசனோல்லா எதுக்கு எதுக்கு இது இது பண்ணால் இங்கே இது இந்த பிரெச்சனை வந்து இங்கிருச்சுனால் இது வந்து தீர்வாகும் இது இதுலாம் வராது கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் இது மாதிரி நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நல்லா தான் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க வந்து ஒரு லேடீஸ் ஸ்டாப் தான் அப்புறம் கூட இன்னொரு ஜென்ஸ் ஸ்டாப் இருப்பாங்கள் ரெண்டு பேருமே சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு ஒரு ஆசனமெல்லாம் இப்படி இப்படிலா பண்ணனும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தப்பாக பண்ணால் கூட அந்த கொஞ்சம் இப்படி மாத்தணும் அப்படி சொல்லி கொஞ்சம் கரெக்டாக பண்ணிவிட்டு போய்டுவாங்க நாங்கள் வந்து வீட்டில வந்து இந்த மாதிரி ட்ரெய்னிங்லாம் பண்ணி பார்த்துருக்கேன் யோகால்லாம் இங்கே காலையில சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்கள் நான் வந்து நிறைய டைம் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அது ஒரு புது எஸ்பிரீயன்ஸ் நான் வீட்டில அப்படி பண்ணதே கிடையாது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வீட்டில வந்து பண்ணது வந்து அங்கே யோகா கிளாஸ் போனதுகப்பறம் தான் நான் சரி நல்லா தான் இருந்துச்சு அதுவும் கிளாஸ்ல பண்றதை விட கொஞ்சம் தனியாக பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வீட்டில இருக்கவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லா கீது அப்டின்னு வீட்டிலயும் எல்லாரும் அந்த மாதிரி பண்ண ஆரம்மிச்சாங்க எனக்கு வந்து யோகா பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு அப்புறம் அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஆசனம் அப்புறம் யோகா காம்பெடிஷன் இந்த மாதிரி நானும் போக ஆரம்பித்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரஸ்ட் அதிகமாக அதிகமாக நான் வந்து இருக்கிற நிறைய ஆசனம் அந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணேன் அப்புறோம் அதிலயும் கொஞ்சம் ரிஸ்க்கியான ஆசனமெல்லாம் இருக்குது அது வந்து நம்ம பாடிக்கு செட்டாகாது அது வந்து அவங்களே சொல்லுவாங்கள் அந்த யோகா ஸ்டாஃப்சே அப்புறம் அந்த மாதிரி ஆசனம் நம்ம வேணா அந்த நார்மலாக ஒரு மேலோட்டமாக அப்படிங்கற மாதிரி நம்ம செக் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே ரொம்ப பெய்னாக இருந்துச்சுன்னால் நம்ம ட்ரை பண்ண தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு பாடிக்குதான் அது செட்டாகும் ஒவ்வொரு பாடிக்கு செட்டாகாது